ஹலோ

ஆ சொல்லுங்கள்

ஓகே எந்த ம் ஓகே ஓகே எந்த ஷிஃபிட் நீங்கள் டே ஷிப் டே ஷிஃப்ட்டா ஈவினிங் ஷிஃப்ட்டா

ஆ காலேஜ் பஸ்ஸு ம் காலேஜ் பஸ்லயே கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்துயிருக்குலால நீங்கள் ஏன் அதில் வந்திங்க

சரி ஓகே மா சரி ஓகே நான் அட்மின் ஆளுகிட்ட சொல்றேன் அவர் உங்களுக்கு ஃபார்ம் எழுதிவிட்டு வந்து கொடுப்பாரு இப்போதிக்கு மட்டும் நான் பர்மிஷன் சொல்றன் அவர் கேட்டில் சொல்றன் செக்யூரிட்டிகிட்டே அனுப்பசொல்லி உள்ளே அனுப்பசொல்லி சொல்றன் நீங்கள் ஆஃபீஸில் போய்விட்டு அட்மின் பெர்சன் இருப்பாங்க அவங்ள பாருங்கள் அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க இதுமாதிரி தொலஞ்சிச்சின்னுட்டு அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்ளோ அம்பதுருவாவோ நூறுவாவோ சார்ஜ் இருக்கும் தொலஞ்சத்துக்காக அது நீங்கள் பே பண்ணிவிட்டு இதை பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு ஐடி கார்டு வந்துரும் அது வழியாக அவங்க ஒரு ஸ்லிப்பில் சைன் போட்டு தருவாங்க ஐடி கார்டு வரை வரையும் இந்த ஸ்லிப்பை எங்கேவேனாலும் காமிச்சிட்டு நீங்கள் வரலாம் பஸ்ஸில் கேட்டில் எல்லாத்துலையும் அது தான் அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பே சைன் பண்ணி தர நான் அதை அட்மின்க்கிட்டே நான் சொல்லிடுறன் கால் பண்ணி இப்போ கால் பண்ணி சொல்லிடுறன் சொன்னஉடனே அவர் உங்களுக்கு இந்த ஃபார்ம் போட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் நான் கையெழுத்து போட்டதுனால் எல்லா இடமு ஏற்றுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏத்திட்டாங்கன்னா நீங்கள் வந்து போகலாம் ரெண்டு நாள் ஐடி கார்டு வரவரையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஐடி கார்டு என்னைக்கு வருன்னுட்டு அந்த டேட்டெல்லாம் போட்டுகொடுத்துடுவோம் அது வரைலையும் வேலிட்டுருக்கும் அதுக்கப்றோம் இது செல்லாது நீங்கள் ஆஃபீஸில் எடுத்துன்னு வந்து கொடுத்துர்ணும் இது இல்லை போட்டோலாம் வேண்டாம் நீங்கள் வந்து ஃபார்ம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு இது மட்டும் கட்டிவிடுங்க காசு மட்டும் கட்டிவிடுங்க போட்டோலாம் ஏற்கனவே ஐடி கார்டு ரெடி பண்ணவங்கக்கிட்டயே இருக்கும் அப்படியே நாங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

இல்லை போட்டோலாம் வேண்டாம் நீங்கள் உள்ளே இப்போ நான் கால் பண்ணி செக்யூரிட்டிகு சொல்றேன் நீங்கள் உள்ளே வந்து கிளாஸ் அட்டன்ட் பண்ணலாம் அது தான் அது தான் இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் வெயிட் பண்ணுங்கள் அட்மின்கிட்டே செக்யூரிட்டிகிட்டே சொல்லி இல்லை செக்யூரிட்டிகிட்டே ஃபோன் பண்ணி நான் இப்போ சொல்றேன் உள்ளே விடுவாங்க நீங்கள் ஆஃபீஸில் பார்த்துட்டு லெட்டர் வாங்கிகிட்டு போய் டெஸ்ட் எழுதுங்க அப்போ கரெக்ட்டாகருக்கும் இந்தா சொல்றேன் சொல்றேன் ம்ம் ஓகே ஓகே